எங்கள் ஈரோடு மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு விவசாயம் மட்டுந்தான் ஒரு முழு நேரத்தொழிலாக இருக்குது அதுப்போக சாயப்பட்டறைகள் இது ஜவுளி நிறுவனங்கள் இங்கே இருக்குது பெட்ஷீட் தயாரிப்பு பனியன் தயாரிப்பு பட்டுநூல் உற்பத்தி பட்டுநூல் அதுக்கு ரிலேட்டடான எல்லாத் தொழிலும் இங்கே ஈரோடு மாவட்டத்தில் சுற்றி அமைஞ்சிருக்கு இதில் இன்டஸ்ட்ரியல் ஏரியானா இப்போ பட்டு பட்டுநூல் பனியன் பெ பெட்ஷீட் அந்தமாதிரி தயாரிப்பு நிறுவனங்கள் வந்து நம்ம ஈரோடு மாவட்டத்தை சுத் சுற்றி அமைஞ்சிருக்கு இதில் முன்னேற்றம் அப்படின்னு பார்க்கும்போது கர கடந்த ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி அஞ்சு அந்த ரே அந்த காலகட்டத்தில் இருந்ததவிட இப்போது இப்போது உள்ள காலகட்டத்தில் தொழில்துறையிலையும் தொழிலோட மெ மெஷினரி சம்மந்தமான முன்னேற்றங்கள் அடஞ்சிருக்குது விவசாயம் சம்மந்தமான தொழில்ல முன்னேற்றம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஒரு பத்து வருஷம் இருபது வருஷ காலகட்டத்திற்கு முன்னாடி நீர் நீர் போ தண்ணீர் பற்றாக்குறையான நிலமாகதான் இருந்திச்சு இப்போது சமீபகாலமா ஈரோடு மாவட்டத்தோட தண்ணீரோட பற்றாக்குறையெல்லாம் தீர்ந்துருக்கு இதனால் விவசாய நிலங்களெல்லாம் அதிகமான உற்பத்தி ப பண்ணுறளவுக்கு ஏரியா டெவலப் ஆயிருக்குது நிலம் ச நிலங்கள் வந்து நிறையா விவசாய நிலங்கள் இப்போ புதுசாக இருக்குது முன்ன வந்து வறண்ட மேட்டாங்காடு பூமியாக இருந்திச்சு இப்போ வந்து விவசாய நிலங்களாக எல்லாம் மாறியிருக்கு